ஆ சொல்லுறேங்க சார் எங்கள் அண்ணாவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங் சார் அவன் ஏன்னா எங்கே போனாலும் கூட்டு போவாங்க சார் அது எங்கள் வீட்டில எங்கள் அப்பா அம்மா எதனா சொன்னால் கூட அவன் சரி விடுங்கள் அவனை திட்டாதீங்க அடுத்த டைம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அதனால் எங்கள் அண்ணாவை கொஞ்சம் பிடிக்கும் சார் பாஸ்கருங்க சார்